எங்கள் மத கொள்கையின்படி எங்களுக்கு தேவையான அனைத்து விழாக்களிலும் நாங்கள் பங்கு கொள்வோம் மேலும் ஏசு பிறந்த கிறிஸ்மஸ் விழாவிற்கும் மற்றும் ஏசு உயிர்த்தெழுந்த உயிர்ப்பு பெருவிழாவிற்கும் எங்களுடைய விழாக்களாக நாங்கள் கொண்டாடி மற்றவர்களோடு பகிர்ந்துக்கொள்ளும் வகையில் எங்களுக்கு வீட்டில் செய்யும் உணவுகளை மற்றவர்களுக்குக் கொடுத்து மற்ற சகோதரர்களும் கொடுத்து பகிர்ந்துக்கொள்வோம் மேன்மேலும் எங்களுக்கு இந்த தவக்காலம் என்பது ஆரம்பமாகி நாற்பது நாட்களுக்கும் விரதம் வே விரதம் இருக்கும் வேளையில் எந்த விதமான ஒரு அசைவ உணவுகளும் உண்ணாமல் முக்கியமாக அந்த விரதத்தையே கடைப்பிடித்து உயிர்ப்பு பெரும் நாள் அன்று நல்ல முறையில் நல்ல சமையலோ பிரியாணியோ அல்லது மற்ற அனைத்து உணவுகளையும் செய்து மற்றவர்களுக்கும் கொடுத்து நாங்கள் பயன்ப பயனுள்ளதாக அமைத்துக் கொள்வோம்